நம்ம கால்நடை மாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா சாணி போட்டு சாணிமேலே படுத்துக்கும் அதனால வந்து படுக்கும்போது வந்து மடி வீக்கம் வரும் மடி வீக்கம் வரும்போது என்ன பண்ணுன்னா நம்ம வந்து மஞ்சளை வந்து நல்லா அரைச்சி அந்த மடிக்கு பூசுனோம்னா அந்த மடி வீக்கம் குறையும் இல்லைனா ம அந்த மடியில என்னாகும் நிறைய வீக்கம் ஏறும்போது அதில் காம்புல வந்து புழு வச்சுக்கும் அந்த புழுனால என்னாகும்னா அந்த மடியை வந்து கெ கெட்டுப்போயிரும் அழுகின நிலைக்கு போயிடும் சீ வச்சிரும் அதனால வந்து நாம் என்ன பண்ணும்னா மடி வீக்கம் வரும்போது நாம் மஞ்சளை வந்து அரைச்சி நம்ம முகத்துக்கு பூசுகிற மஞ்சள் இல்லாமல் கடையில் ம மஞ்சள்னே வரும் அதை வாங்கி நம்ம அரைச்சி அதை பூசுணும் அதை பூசுனோம்னா அது ஆண்ட்டிபயாட்டிக்ன்ற மாரி அது இயற்கையாக வந்து அந்த புழு கொட்டிரும் அதே மாரி உள்ளே சீ வச்சுன்னு இருக்கிறதும் வெளியேறிட்டு மடி வந்து எந்த பாதிப்பும் இனிமே வராத அளவுக்கு நல்ல படியாக இருக்கும்